சார் நான் மகேஷ் பேசுகிறேங்க சார் சார் கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு உங்கள் கிட்டே ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க உங்கள் கிட்டே பேசுனால் சொல்லுவாங்கள்னு ஆமாங்க சார் சார் சத்தியப்பிரியான்னு ஒரு மேடம் கொடுத்தாங்க

சார் பயாலஜி க்ரூப் எடுத்தேங்க சார் நயன்ட்டி சிக்ஸ் பர்சண்டேஜிங்க டைமெண்ட் ஜூப்லியர் ஹையர் சகெண்ட்ரி ஸ்கூல்

சார் கோபிச்செட்டிப்பாளையம் ஆ ஆமாங்க சார் சார் இப்போ நான் கம் நயன்ட்டி சிக்ஸ் பர்சண்டேஜ் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாட்டிருக்குறேங்க இல்லைங்க சார் அதில் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ அப்படியே அதை முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி பண்ணலாம் அந்த மாதிரி சார் நான் இப்போ கோபியில் இருக்கேன் கோபிச்செட்டிபாளையம் ஸோ அப்போ ஈரோடு திருப்பூர் கோயமுத்தூர் இந்த சரௌண்டிங்கில் இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஆ ஹாஸ்ட்டலும் ஓகே தாங்க சார் எந்த மாதிரி காலேஜிங்க சார் எடுத்தால் நல்லாயிருக்கும்

ஓகே ஓகேங்க சார் குமரகுருங்க சார் ஓகே ஓகேங்க சார் ஓகே ஓகேங்க சார் இப்போ நான் கவுன்சிலிங்கில் போட்டால் ஃபீஸ் ஸ்டெகச்ஷரெல்லாம் எப்படிங்க சார் வரும் இயர்லி இந்துஸ்தான் பிஎஸ்ஜி

ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் வருங்க ஓகே ஓகேங்க சார் சரிங்க சார் இப்போ நயன்ட்டி சிக்ஸ் பர்ச பர்சண்டேஜ் எடுத்திருக்கேன் ஸோ கவுன்சிலிங்கில் போனால் இன்னும் கொஞ்சம் ஃபீஸ் அமௌண்ட் கம்மி ஆகும் தானே ஓகே ஓகேங்க சார் யா ஓகே சார் தேங்க் யூ